எப்பயும் நான் என்னை ஆரோக்கியமாக வச்சிக்கணும்னு நினைப்பேன் அதில் வந்து காலையில் எந்திரிச்சவொடனே வாக்கிங் போவேன் அரை மணிநேரம் போகிறதுக்கு அரை மணிநேரம் வரதுக்கு அரை மணிநேரங்கிற மாதிரி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வாக்கிங் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஒரு அரை மணிநேரம் ஜாக்கிங் பண்ணுவேன் இது காலையில் இது ரெண்டும் பண்ணாலே அன்னைக்கு ஃபுல்லாவே நமக்கு வந்து உடம்பு நல்ல ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இது நம்ம நம்ம நாற்பது வயதுக்கு மேலே ஆனாலே நமக்கு நிறைய வியாதிகள் வர ஆரம்பிக்குது இப்பெல்லாம் முன்னாடிலாம் வந்து அறுபது வயதுல தான் வந்துட்டு இருந்தது இப்பலாம் நாற்பது வயதுலயே வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா வியாதியும் இதை வந்து தடுக்கணும்னா நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால் மட்டுந்தான் முடியும் அதனால் தான் நான் காலையில் வாக்கிங் ஜாக்கிங் ரெண்டுமே பண்ணுவேன் ஈவினிங் டைம்ல யோகா பண்ணுவேன் யோகா வந்து நமக்கு பா உடம்போட கண்டீஷன் அப்படியே மெ எப்படி இருந்துச்சோ அப்படியே மெயின்டென் பண்ணும் நமக்கு உடம்புல வியாதிகள் வராமல் தடுக்கும் கை கால் வந்து எலும்பு தேய்மானம் மூட்டு தேய்மானம் இதெல்லாம் வந்து இல்லாமல் பார்த்துக்கும் யோகா பண்ணோம்னால் அதனால் நான் யோகா பண்ணுவேன் என் குழந்தைகளுக்கும் யோகா சொல்லி கொடுப்பேன் அவங்களையும் யோகா பண்ண வைப்பேன் இப்பவும்ல இப்பயிலேருந்தே யோகா இப்போ கற்றுக் கொடுக்கறேன் அவங்களுக்கு அவங்களுக்கும் இதே மாதிரி வாக்கிங் ஜாக்கிங் போகிறதுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அவங்க இப்பயிலேருந்தே பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஒரு நாற்பது வயசுங்கும் போது ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க நானெலாம் வந்து சின்ன வயதுல பண்ணாமல் விட்டுட்டேன் இப்போது வந்து எனக்கு சு சுகர் பிபி இந்தமாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் இப்போது இதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இதை ஆரோக்கியமாக வச்சிக்கணும்ன்னு நினைக்குறதுனால தான் நான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அதனால் நான் இது இதெல்லாம் பண்ணி எப்பயும் என்னோடய உடம்ப நான் ஆரோக்கியமாக வச்சிக்குவேன்